எனக்கு நடைபயணம் செய்ய மிகவும் பிடித்த நிலப்பரப்பு மலை மலை நிலப்பரப்பு அந்த மலை ஏறும்போது இப்போ இப்போ மலைன்னு எடுத்துட்டோம்னா இந்த வெள்ளியங்கிரி மலை இந்த மலையை எடுத்தோம்னா அதில் வந்து நிறையா பாறை மலையே நல்லா உயரமான மலையாக இருக்கும் அது செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மலை அந்த செங்குத்தான மலையில் ஒரு குச்சி வெச்சுதான் ஏறுற மாதிரி இருக்கும் அந்த குச்சி ஏறும்போது பயன்படுத்துறோமோ இல்லையோ இறங்கும்போது மிகவும் ரொம்ப பயன்படும் நான் செங்குத்தாக இருக்கிற மலையில் வந்து நம்ம ஏறும்போது நல்லா ரொம்ப டயர்ட் ஆகிருவோம் அப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம ஏறினோம் அப்புடின்னா நல்லா ஜாலியாக ஃபுல்லா காடாக இருக்கும் மலையில் ஒரு நடந்து போகிற அளவுக்குதான் இடம் இருக்கும் வண்டியிலலாம் போக முடியாது அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கிற இடத்துல அதுவும் நல்லா அது ஒரு இரவு நேரத்தில் போனோம்னா இந்த குளிர் அந்த பனி நேரம் அந்த மாதிரி இருந்துச்சின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த மலையில் வந்து இந்த இரவு நேரத்தில் ஏறி போகும்போது மேலே இருக்கிற நிலா நட்சத்திரம் இந்த மேகம் எல்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த ஒரு பனி மூட்டம் நம்மளை மூடின மாதிரி இருக்கும் இந்த மலையில் ஏறும்போது கீழேந்து பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கும் கஷ்டபட்டு எப்டியாவது நம்ம மேலே ஏறிட்டோம் அப்படின்னா மேலேருந்து கீழே பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மலையில் ஏறும்போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஏறணும் மலையிலெல்லாம் ஆனாலும் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கும்போது கொஞ்சம் இன்னும் கஷ்டப்பட்ணும் ஆனால் அந்த அங்கேருந்து நம்ம பாக்கிறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த மலையின் அழகு அதல்லாம் மலையில் வந்து அந்த மேலே ஏறினோம் அப்புடின்னா ஒரு மேலேருந்து ஒரு பனிமூட்டம் நம்மளை சூழ்ந்தமாதிரி இருக்கும் ஃபுல்லாக காடு அதில் ஒரு அருவி ஆறு இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் அப்புறம் இந்த மலையில் வந்து மலை காடு அப்படின்னு எடுத்துட்டாலே அதில் வந்து மலை அப்டினாலே நல்லா உயரமானதாக இருக்கும் உயரமாக நம்ம இடத்துக்கு போக போக நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம ஏறி எவ்வளோ தூரம் போனாலும் அந்த வேர்வை கூட வராது அந்தளவுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதுவும் மலையில் ஏறும்போது தான் அந்த சூரிய உதயம் அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் சூரிய உதயம் சூரியன் மறைவு இதல்லாம் பார்த்தோம்னா இன்னுமும் நல்லாயிருக்கும் இந்த மேலே நம்ம ஏறணும் அப்டின்னாலே அது அவ்ளோவு நல்லாவே இருக்கும் அதுனால ஏறிக்கிட்டே இருக்கும்போது அந்த மேகமூட்டம்லாம் நம்மளை கீழேருந்து பார்க்கும்போது மேகமூட்டம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் மேலே ஏற ஏற இன்னுமும் அற்புதமாக இருக்கும் இந்த மேகமூட்டத்துக்கு நடுவிலலாம் போய்ட்டோம்னா கொஞ்சம் மேகமூட்டமாகவே இருக்கும் ஒரு இருள் சூழ்ந்த இருள் சூல்ந்த இடமாவே இருக்கும் அந்த இடத்துல நம்ம அங்கேருந்து கீழேலாம் பார்த்தோமுன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இந்த மலை மலைக்காடு இந்தமாதிரிலாம் இருந்துச்சின்னா இன்னுமும் அற்புதமாக இருக்கும் அதுவும் மலையிலேயே அடர்ந்த காடு இந்தமாதிரிலாம் நிறையாவே இருக்கும் அது மலையில் அப்புறம் விலங்குகள் ஒரு மூலிகைச்செடி மரம் நம்ம வீட்டு பக்கத்தில் ஏரியாவில் இந்தமாதிரி நிறையா இடத்துல பார்க்காததெல்லாம் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா மருத்துவ செடி மரம் இந்த மாதிரிலாம் நிறையாவே இருக்கும் அங்கே ஏறும்போது ஆக்சிஜன் அது வந்து நல்ல சுத்தமான காற்றா இருக்கும் மலை மேலே அப்புடில்லாம் பார்த்துட்டோம்ன்னா கீழேருக்க நம்ம கீழே தரையை நேரத்தை விட அங்கே வந்து நல்லா ஆக்சிஜன் வந்து நல்லா சுத்தமான காற்றா கிடைக்கும் சுத்தமான தூய்மையான காற்று இந்தமாதிரி நிறையா வரும் இந்தமாதிரி நாங்கள் நிறையாவே சொல்லலாம் மலையில் வந்து அவ்ளவு அற்புதமாக இருக்கும்